வீட்டில் நம்ம தோட்டத்தை வீட்டில் நம்ம தோட்டத்தை பராமரிக்கிறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டு தான் அது விலை உயர்ந்ததுலாம் இல்லை விலை மலிந்ததுதான் ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம நம்ம வீட்டுலேயே ஒரு செடியை வளர்க்க ஆரமிச்சோன்னா இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் வந்தாலும் பூ ரேட்டுலாம் ரொம்ப அதிகமாக ஆகிடுது பூ ரேட்டு அதிகமானோடனே நூறு பூ நூறுரூவா இல்லை நூறு பூ இரநூறுவா இந்த ரேட்டுக்கெல்லாம் விற்க ஆரம்மிச்சிடுது அப்படி இருக்கக்குள்ளே நம்ம வீட்லேயே ஒரு ரெண்டு மூணு செடியை வளர்த்தோனா மேக்ஸிமம் செடியே ஒரு முப்பது ரூபாய் இப்படிதான் இருக்கும் நம்ம முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு இல்லை ஒரு நூறு ரூபாய்க்கே செடியை வாங்கி நம்ம வளர்த்தோம்னா அதுபாட்டுக்கு பூ பூக்கும் இப்போ மல்லிகைப்பூ சீசன் வந்தால் அது பூக்கும் அப்போ நம்ம எவ்வளோவு பூ வேணுனாலும் பறிச்சுப்போம் நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய வேலை இல்லை நம்ம நூறுரூவா செலவு பண்ணது அது பூக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட்டு தான் கொடுக்குது இதே நம்ம வெளியில் போய் வாங்கினோம்னா அது காசும் அதிகமாகும் நம்மளுக்கான நமக்கு வந்து பெனிஃபிட்டும் இல்லை அதனால ஸோ வீட்லேயே வந்து பராமரிக்கிறது விலை மலிந்ததுதான் நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் மேக்ஸிமம் யாரும் வந்து வீட்டில் இப்போ வளர்க்க மாட்டாங்க ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய பேர் வளக்கிறாங்க ஆனால் வெஜிடபிள்ஸ்லாம் யாரும் வளர்க்க மாட்றாங்க ஏன் வெஜிடபிள்ஸ்லாம் வளர்க்கணும்னா வெஜிடபிள்ஸ் நிறையா வளர்த்தாதான் சாதாரண ஒரு ஆப்பிள்லேயே வந்து நிறையா இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க அதனால நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வீட்லேயே ஒன்று வளர்ந்துச்சின்னா இல்லை ஒரு கேரட்டாக இருந்தாலும் சரி ஒரு பீட்ருட்டு இதுவாக இதெல்லாம் நம்ம வீட்டுலேயே வளத்தோம்னா குறைவான காசில் செடி கொடுத்து வாங்கி இல்லை அந்த வெதை வாங்கி போட்டு அது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதுவாக நம்மளுக்கு காய் காய்க்கிறது அது வளர்ந்து காய் காய்க்குதோ அது நம்மளுக்கு பெனிஃபிட்டை தான் தரும் எப்போதும் அதில் நம்மளுக்கு பெனிஃபிட்டு தான் அதிகம் அதில் பெனிஃபிட் கம்மியால்லாம் இருக்காது அப்படி இருக்கக்குள்ளே நிறையா வெளியில் காசு கொடுத்து வாங்கி நம்ம உடம்புக்கு கெடுதலானதை நம்ம சேத்துக்கிறத விட குறைவான காசு கொடுத்து வாங்கி அதை நம்ம வளர்த்து நம்ம உடம்பை ஆரோக்கியத்தை நம்ம பாத்துக்கிறதா ஆகிடும் அதிகமாக நம்மளுக்கு காசும் செலவாகாது ஸோ அதிகம் நிறையா காசு செலவு பண்ணாமல் குறைவான காசில் ஒரு செடியை வாங்கி அதிகம் நிறையா ஒரு ஃப்ளவரு தேவைப்படுதா இல்லை மேக்ஸிமம் இப்போ தை மாதம் அப்படின்னா நிறையா மேரேஜெஸ்லாம் ஃபங்க்ஷன்லாம் வரும் அப்படி இருக்கக்குள்ளே இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர்ஸுனா அது நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய வேலை இல்லை நம்ம நம்ம வீட்டில் பூத்தது அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு பூ பூத்தது அந்த பூவை வாங்கி அந்த பூ கட்டி நம்ம வச்சுட்டு போகிறதுல அது ஒரு சந்தோஷமா இருக்கும் எல்லோரும் சொல்வாங்க இந்த பூ ஐம்பது பூவே இரநூறுவாய்க்கு வாங்குனேன் நூறுரூவாய்க்கு வாங்கினே ஆனால் நீங்கள் பெருமையாக சொல்லாம் இது எங்கள் வீட்டில் வாங்கின பூ நாங்கள் பூத்த பூக்க வைச்சி நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இப்போ இப்போது எப்போதும் நம்ம மற்றவங்கள பார்த்து செஞ்சு ஒரு நல்ல விஷயம் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் எப்படின்னா எவ்ளவு எப்போதும் சொல்வாங்க ஒரு கெட்டதுதான் சீக்கிரமாக ஸ்பிரட் ஆகும் நல்லது வந்து அவ்வளவு சீக்கிரம் ஸ்பிரட் ஆகாதுன்னு ஆனால் அப்படி இல்லை நம்ம எடுத்துக்கிற விதந்தான் இருக்குது நம்ம இப்போ உங்கள் பக்கத்து வீட்டுலேயே ஒருத்தங்க ஒரு ஃப்ளவர் வாங்குகிறாங்கனா நம்மளே சொல்வோம் ஆமாம் இது ஆடு மாடுல்லாம் திங்கிறத்து தின்னுட்டு போகிறதுக்காக இதை நம்ம வாங்கி வளக்கிறோம் அப்படினு நம்ம சொல்வோம் ஆனால் அது வந்து அது வளர்ந்து அது ஒரு ஒரு எக்ஸ்சாம்பிளுக்கு அது ஒரு ரோஜாப்பூ செடி வைக்கிறாங்க அது வளர்ந்து அது ரோஜாப்பூ பூத்து இல்லை ஒரு ஜாஸ்மினோ அது பூத்து வாங்கி கட்டி அவங்க தலையில் வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு இது ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படி வைக்க வந்து இவங்களை பார்த்து இது என்ன ஆடு மாடு தின்னுட்டு போகிறச் செடிக்கு எதுக்கு வைக்கணும்னு சொன்னாங்க வீட்டில் பூ பூத்து வைச்சிருக்கேன்ட்டு உங்களுக்கிட்டேயே வந்து பூ கேக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த பூ கொஞ்சம் கொடுங்களேன் பறிச்சுக்கவா நான் அப்படிலாம் கூட கேட்பாங்க அதுதான் உண்மையான ரியல் ஹாப்பினஸ் எப்போதும் உங்களை பார்த்து ஒருத்தங்க நல்ல விஷயம் கத்துக்கிறாங்கனா அது உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இப்படியே ஒவ்வொருத்தங்க பார்த்து ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கும் போது இந்த செடி கொடி எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க வீட்டில் வந்து அவங்க மேக்ஸிமம் வளர்ப்பாங்க பட் ஆனால் நம்ம யாரும் அப்படி வளர்க்க மாட்டோம் நம்ம எடுத்த உடனே ஒரு முருங்கைக்கா அப்போல்லாம் கூட முருங்கக்காய்லாம் வீட்டில் செடி வைச்சா மரம் வைச்சாங்க அது மொளைச்சிச்சி ஆனால் இப்போ முருங்கைக்காயே காசு கொடுத்து வாங்குகிற ஒரு சுச்சிவேஷனில் நாமெல்லாம் இருக்கோம் ஆனால் அப்படி அப்படி இருக்க கூடாது அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்லேயும் ஒரு மரம் வளர்த்து நம்ம வீட்டில் நம்ம வீட்டுலேந்து அதை பறித்து நம்ம வீட்டில் சமைத்து சாப்பிட்டா அது ஒரு தனி சந்தோஷம் ஸோ அதேமாதிரி எல்லோரும் செய்யணும் அதனால நம்மளுக்கு வெளியில் போய் வாங்குறதை விட இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியான செலவுதான் ஆகுமே தவிர அதிகமான செலவு ஆகாது ஏன்னா வெளியில் போய் வாங்குகிறப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுக்கு விற்கும் காய்கறியே முந்நூறுரூவா நானூறுரூவா ஐந்நூறுரூவாய்க்கு எல்லாம் வாங்குகிற சுச்சிவேஷன் வரும் இதே நம்ம வீடாக இருந்தால் அவ்வளவாக நம்மளுக்கு தேவைப்படாது செலவாகாது அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் நல்லா இருக்கும் நல்ல ஃபிரஷ்ஷாக எந்த ஒரு எந்த ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் போடாமல் எந்த ஒரு மருந்து போடாமல் இயற்கையான ஒரு உரத்துல அது காய் காய்க்கிறது பூ பூக்கிறதெல்லாம் ஒரு இயற்கையான சூல்நிலையில் நடக்கும் அது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டை தான் கொடுக்கும் நம்மளோட செலவை தான் குறைக்குமே தவிர நம்மளுக்கு செலவு அதிகமாக ஆகாது நம்மளுக்கு எங்கே செலவு அதிகமாகுதுனா நம்ம வீட்டுலேருந்து ஒரு பொருளை செஞ்சு அதை வளர்த்து அதை சாப்பிட்டு சாப்புடுறத விட வெளியில் போய் நம்ம காசு கொடுத்து வாங்குறது தான் அதிகமாகும் அதனால வீட்டில் உள்ள தோட்டத்தில் வந்து நம்ம பராமரித்து ஒரு விஷயத்த செய்யும் போது அது நம்மள சந்தோஷமா தான் கொடுக்கும் அதனால நிறையா பேர் வீட்டில் அந்த செடி கொடிலாம் வளர்க்க பழகிக்கோங்க அப்படி பழகிக்கிட்டாலே உங்களுக்கு செலவும் கம்மியாகிடும் உங்கள் செலவை ஈஸியாக குறைக்கலாம் யாராவது ஒருத்தங்க கெஸ்ட் வந்துட்டாங்கனா அய்யோ இது வாங்கணும் காய் வாங்கணும் வெங்காயம் இல்லை தக்காளி இல்லை இப்படி சொல்லிட்டு இருக்கிறதவிட ஏதோ அர்ஜெண்டுக்கு நம்ம வீட்டில் ஒரு வெங்காயமோ தக்காளியோ மொளையும் அப்போ நம்மளுக்கு அர்ஜெண்டுக்கு அது தேவைப்படும் அப்படி ஒரு யூஸுக்கு அதை எடுத்து அதை பராமரித்து நம்ம வளத்தோம்னா அது நம்மளுக்கு அந்த ஒரு யூஸுக்கு அது நம்மளுக்கு ஒரு தேவையான ஒரு பொருளாக இருக்கும் ரொம்ப சுத்தமாக துய்மையான ஒரு பொருளாகவும் இருக்கும் எந்த கெமிக்கலும் கலக்காமல் அதனால தோட்டத்தில் பராமரிக்க கற்றுக்கோங்க ஒரு செடிகொடியெல்லாம் விட அதுதான் நம்மளுக்கு மலிவான ஒரு விலையை கொடுக்கும் மற்றபடி வெளியில் காசு கொடுத்து வாங்குறது மலிவான விலையாக இருக்காது அது ரொம்ப உயர்ந்த விலையாக தான் இருக்கும் அதனால எல்லோரும் தோட்டத்திலேயே செடி கொடி இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பராமரித்து அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும்